தமிழ்நாட்டில் வேறே எந்த மாநிலத்திலும் காணப்படாதது கலாச்சாரம் மாண்பு கலாச்சாரமானது இங்கு வந்து உள்ளூர் பண்டிகை முதல் மாநிலப்பண்டிகைகள் வரை அனைத்தும் வித்தியாசமாகவும் மேலும் நாகரியத்தின் அடிப்படையிலும் அமைந்திருக்கும் நாகரிகத்தை மீறுவதாக எந்த ஒரு பண்டிகைகளும் இருப்பது இல்லை மேலும் இங்கு புராதான கோயில்கள் வந்து மிகவும் அதிகம் மற்ற மாநிலங்களை ஒப்பிடும் வகையில் அதுபோக ஆன்மீக சுற்றுலாத்தலங்கள் அதிகம் கொண்ட ஒரு பகுதியாக தமிழ்நாடு விளங்குகிறது என்பதை நான் பெருமையோடு கூறிக்கொள்கிறேன் மேலும் நம் தமிழ்நாட்டின் மக்களினுடைய தன்மைகள் எப்படி இருக்குமென்றால் அனைவரோடும் ஒத்து பழகக்கூடியவர்களாகவும் ஒத்து உதவக் கூடியவர்களாகவும் நல்ல மனிதனுடைய மாண்பை நன்கு அறிந்தவர்களாகவும் மனித மாண்பு உடையவர்களாகவும் இங்கு அதிகம் பேர் காணப்படுகிறார்கள் என்பது உண்மையிலும் உண்மை